டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் வந்து அது வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு வந்து பஞ்சாயத்து போர்ட்லிருந்து வந்து இந்த டிச் தண்ணி போகிறதெல்லாம் வந்து டெய்லி வந்து கிளீன் பண்ணுறாங்க தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் கொசு வந்து தண்ணி நின்னால்தான் தேங்குது அதனால் வந்து கொசுனாலே பரவுதுன்னு சொல்லி டெய்லி அதெல்லாம் கிளீன் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான க்ளோரின் பவுட்ரு ப்ளிச்சிங் பவுட்ரு அதெல்லாம் போட்டுவிட்டு வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து ஃப்ரிட்ஜ்ஜு இந்த தண்ணி அதிகமாக வச்சுருக்கிறது இதெல்லாம் வந்து அடிக்கடி சுத்தம் பண்ண சொல்லி வந்து அவங்க அறிவுரை சொல்லிட்டு போகிறாங்க ஒரு சிலருக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஒருசிலருக்கு வந்து காய்ச்சல் வந்ததுனால் அவர்களே வந்து பட்டிக்குலராக அந்த காய்ச்சல் வந்தவங்களுக்கு வந்து வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது என்ன காய்ச்ல் அது என்ன ஏதுனு ட்ரீட்மெண்ட்டு எடுத்து அதுக்குண்டானது வந்து தனிமைப்படுத்திக்கிறதாக இருந்தால் தனிமைப்படுத்தி அதுக்குண்டான தனியான ட்ரீட்மெண்டே கொடுக்குறாங்க அப்புறம் அது இல்லாமல் கவர்மெண்டில் நம்ம ஏதாவது வந்து இதுமாதிரி காய்ச்சல் அதிகமாக வருது அப்படினு வந்து நம்ம ஏதோ ரெக்வெஸ்ட் வச்சமுன்னால் அவர்களே வந்து டே நேராக வீட்டுக்கே வந்து பார்த்து அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் இதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்டு என்ன அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிக்கொடுக்குறாங்க மெயினாக வந்து கொசு தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டாவே கொசு அதிகமாக உற்பத்தி ஆகாமல் பார்த்துக்கிட்டாவே வந்து டெங்கு மலேரியா காய்ச்சல் வந்து தடுத்துடலாம்